எனக்கு நகைச்சுவை நிகழ்ச்சியும் பட்டிமன்றம் அதான் மேடைப்பேச்சும் எனக்கு பிடிக்கும் அதை கேட்கும்பொழுது மனதுக்கு நிறைவாகவும் நல்ல கருத்துகள் மனசில் பதிஞ்சு நல்ல பாஸிட்டிவ் எனர்ஜி அதாவது புத்துணர்ச்சி கிடைக்குது நகைச்சுவை பார்க்கும்பொழுது உற்சாகமாக இருக்குது உறக்கம் எளிதில் வருது